ஃபிரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணுறது என்னென்ன தீமைகள்னால் காய்கறி வாங்கி வைக்கிறோம் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய்கறி வாங்கினந்து சாப்பிட்டோமா அது உடம்புக்கு நல்லது ஃபிரிட்ஜில் ஐஸில் வந்து இருக்கிறதுனால் அந்த காய்கறி டேஸ்ட்டு மாறிவிடுதுங்க பால் வச்சோம்னால் பால் டேஸ்ட்டு மாறிவிடுது மாவு ஆட்டி வச்சோம்னால் மாவும் டேஸ்ட்டு மாறிவிடுதுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லை எது எது ஃபிரிட்ஜில் வைக்கணுமோ அதை தான் வைக்கணும் எல்லாமே ஃபிரிட்ஜில் வச்சுமே கெட்டு போகுதுங்க அது வந்து உடம்புக்கு கெடுதி இது தேவையில்ல